ஹலோ ஹலோ நான் உங்கள் வீட்டில் ரென்ட்டுக்கு இருக்கேன் மேடம் இப்போது ரீசன்ட்டாக ரீசன்ட்டாக உங்கள் வீட்டில் நாந்தான் ரென்ட்டுக்கு இருக்கேன் டெய்லி ரென்ட்டு கொடுக்க முடியல அதான் லீஸ் போட்டுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் லீஸுக்கு கொடுக்குறீங்களா சொல்லுங்க ஆ எப்படிங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்களா இப்போது மாதமே ஃபை தொளசண்ட் தான் ரென்ட்டு இப்போது எப்படி அவ்வளோ அமௌண்ட்டு கொஞ்சம் கொறைச்சி சொல்லுங்கள் அப்படிங்களா சரி ஆ சரிங்க அப்படிங்களா ஆ சரி

ஆ சரி வீட்டு வரி நீங்களே நீங்கள் கட்டிக்கிறீங்களா ஆ சரி அப்புறம் ம் எவ்வளோ கொடுக்கட்டும் அட்வான்ஸு ஒன் லேக் அட்வான்ஸுங்களா அக்ரிமெண்ட்டு

சரி த்ரீ லேக்ஸ் மூணு வருஷத்துக்கு ஓகேங்களா ம் ரொம்ப தேங்க்ஸ்